இந்தியா இந்தியா ஃபேஷன் வந்து முன்னருந்த மாதிரி வந்து மக்கள் வந்து முன்னருந்த மாதிரி உடைகள் வந்து யாரும் அணியிறதில்லை முன்ன வந்து சேரீ வேஷ்ட்டி காவி வேட்டி இது மாதிரி அணிஞ் அணிஞ்சிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ இருக்க மக்களாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து அப்போ இருக்க டிரெஸ்ஸை வந்து மாற்றி பாரம்பரியம் மாறிடிச்சு நாகரீகம் ஃபுல்லாக மாறிடிச்சு இப்போ இருக்க கேர்ள்ஸு பாய்ஸ் எல்லாமே ஜீன்ஸ் பேண்ட்டு ஷர்ட்டு அப்புறம் பாவாடை லோயரு இது மாதிரி டிரெஸ்ஸஸ் ஷால் அப்படின்றதே இப்போ இல்லாத அளவுக்கு ஆயிடிச்சு அந்தளவுக்கு நாகரீகத்தை மாற்றிடிச்சி டிரெஸ்ஸு நாகரீகம் வந்து நம்ம மானத்தை காப்பாற்றுறதுக்குதான் இருக்கு ஆனால் இப்போ அது இல்லவே இல்லை மேலாடை வந்து எப்படி அணியிறாங்களோ அது மாதிரிதான் இப்பையும் அணிஞ்சிட்டுருக்காங்க ஒரு மாராப்புன்றது ஒன்று யாரும் போடுறது கிடையாது இப்போ எனக்கு பிடிச்ச டிரெஸ் என்னான்னா பளாசா பேண்ட்டு ஜீன்ஸ் பேண்ட்டு ஷர்ட்டு எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரிதான எனக்கு இப்போ பிடிக்கும் ஏன்னா இப்போ இருக்க யார் மற்றவங்க அணியிறாங்களோ அதை பார்த்தோன நமக்கு பிடிக்கும் அதை மாதிரி எனக்கும் இப்போ அந்த டிரெஸ் எல்லாம் போட பிடிச்சிருக்கு அது பிடிக்கும் நான் எங்கே எடுப்பேன்னா கோயம்புத்தூரில் இருக்க மாலு இருக்க அங்கங்கே குட்டி குட்டி கடை இல்லை உமென்ஸ் கடை ட்ரெண்ட்ஸு இது மாதிரி எல்லா கடையிலையும் போய் எடுப்பேன் அந்த டிரெஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்